மண்வளத்தில் வந்து செங்கல் செய்யலாம் ஓடு சட்டி பானை அடுப்பு விளக்கு பூந்தொட்டி மாட்டுக்கு தண்ணி ஊற்றுற தாளி இதெல்லாம் மண்பாண்டத்தி செய்யலாம் அதுபோக பூஜாடி மண்ணில் செய்யலாம் உப்புங்கூட மண்பாண்டத்தில் போட்டு வைக்கறக்கு நாங்கள் உப்பு போடுறதுக்கு அது மண்ணில் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம் அதுபோக இன்னும் மண்ணில் இது விளையாட்டு பொருட்கள் குழந்தைகள் விளையாட வேண்டிய எல்லா பொருட்களும் மண்பாண்டங்கள் ஆட்டாங்கல்லு மண்ணில் செஞ்சுருக்குறோம் உரலு எல்லாம் மண்ணில் நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம்